ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்கள் யார் பேசுவது ஆ சொ ஆ குட்மார்னிங் ஏன் நீங்கள் பேரெண்ட்ஸ் மீட்டிங் வர லை ஓ சாரி ஆ சொல்லுங்க ஏன் அவன் வந்துட்டு சரியாக இப்போ படிக்கிறதே இல்லை வீட்டில் கவனிக்கிறீங்களா இல்லையா நீங்கள் தாங்க சொல்லணும் பேரெண்ட்ஸ் தான் ஃபோனை வாங்கி வச்சுக்குணும் பிள்ளைங்கள்கிட்ட ஃபோனை கொடுத்தா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் தான் கண்டிக்கணும் நாங்களும் இங்கே பார்த்துட்டுதான் இருக்கோம் ஆமாம் எல்லோரோடதும் அப்படி தான் இருக்குது சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை படிக்கிறவங்களும் நல்லா படிக்கிறவங்களும் இருக்காங்க என்ன பண்ணுறது அவர்களும் படிச்சுட்டு தான இருக்காங்க அவர்களும் மார்க் எடுக்கிறாங்களே அவர்களும் மொபைல் பார்க்கிறாங்க தான் நம்ம தான் பேரெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ரிட்டாக சொல்லணும் நீ இத்தனை மணிக்கு இவ்வளோ நேரம் தான் நீ மொபைல் எடுக்கணும் இவ்வளோ நேரம் தான் நீ டிவி பார்க்குணும் இவ்வளோ நேரம் படித்தே தீரணும் கண்டிப்பாக சொல்லி உட்கார வச்சு நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக்கொடுத்தா தானே அவனுக்கு புரியும் நம்ப ஒரு வேலை பிஸியில் நீங்கள் விட்டிட்டிங்கன்னால் நான் என்னப் பண்ணுறது நீங்கள் தனியாக ட்யூஷன் போகணும் இல்லை இங்கே மேக்ஸும் இங்கே நல்லா தான் நடத்துகிறாங்க எல்லா ஸ்டூடெண்ஸுக்கும் நல்லா தான் நடத்துகிறாங்க இவனுக்கு தனியாக இங்கே ஸ்பெஷல் க்ளாஸ் எல்லாமே உண்டு நீங்கள் பேரெண்ட்ஸ் வந்து ஒத்துழைச்சா தான் நீங்கள் வந்துட்டு உட்கார்ந்து இவனை படிக்க வெக்க முடியும் நீங்கள் வீட்லையும் ஒத்துழைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவனை வந்து படிக்க வெக்கணும் இங்கே ஸ்பெஷல் க்ளாஸ் எங்கள் மேக்ஸ் டீச்சர் எல்லோரையுமே தனி தனியாக தான் கவனிக்கிறாங்க நாங்கள் இதை அதை பற்றி எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம் பேரெண்ட்ஸோடய ஒத்துழைப்பு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பையனோடு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறிங்க சொல்லுங்க பார்ப்போம் கொஞ்சம் காலையில் ஓகே நாங்களும் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் பசங்கக்கூட பேரெண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிணா தான் அவங்க நல்லா படிக்கவும் முடியும் நீங்கள் காலம்பற இல்லைன்னா அஞ்சு மணிக்கி எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்க வையுங்க சரி ஓகே மேடம் ஏதா இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க தேங்க்யூ வச்சுறேன்